ஹலோ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க

ஆடு இது அந்த இது அந்த

அது பேயர் வர மாட்டேங்குது அது வயலில் இருக்கும் அந்த செடிப் பேயரு ஆ அதை அரைத்து பூண்டு மிளகு வெச்சு அரைத்து கொடுக்கணும்பாங்க அதாவது முருங்கைப் பட்டை முருங்கைப் பட்டை இருக்குல்ல முருங்கை பட்டை முருங்கை முருங்கை இல இல்லை முருங்கைப் பட்டையைக் கூட அரைத்து கொடுக்கலாம் இப்போ பூண்டு மிளகு வெச்சு அரைத்துக் கொடுக்கலாம் ஆமாம் ஆமாம் ஆமாம்

கடிச்சுருக்கா ஆ அது ஆ ஆ ஆ அதுக்கு வந்து வெறும் மஞ்சள் நம்ம அரைத்து வச்சுட்டு இருந்தாலும் டாக்டர்கிட்ட ஒரு ஊசி போட்டுக்கிறது தான் நல்லதுங்க அது அதுக்கு ஆ ஏன்னால் மஞ்சள் உடனே ஆ உடனே சோப்பு சோப்புப் போட்டு கழுவி விட்டுண்ணுங்க நாய் கடிச்சுதுன்னா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் அரைச்சி கழுவி விட்டு டாக்டர்கிட்ட காமிக்கணும் காமிச்சால் அவங்க ஊசி அந்தத் தடுப்பூசி போட்டுருவாங்க அந்த பாய்சன் இதாவது அது ஆ கோழி ஆ ஆ அதுக்கு அந்த யானை நெருஞ்சில்னு ஒரு இது ஒன்று இருக்குங்க அது அந்த இலைய பறித்து கவுக்கக் குள்ள அதை போட்டீங்கன்னா அந்த பேனெல்லாம் இதாயிடும் பெரிய பெரிய ஆ ஆமா பெரிய பெரிய இலையா இருக்கும் அந்த வயலில் எல்லாம் முளச்சிருக்கும் பெரிய பெரிய ஆ பிஸுப் பிஸு ஆ பிஸு பிஸுன்னு இருக்கும் அது அதை போட்டு கவுத்திங்கன்னா போட்டு கவுத்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு கவுத்திங்கன்னாவே அந்த பேனெல்லாம் அதில் போயிடும் அது பிரச்சின இருக்காது

ஆ ஆ ஆ அது காம்பில் காம்பில் ஏதாவது புண்ணு கிண்ணு இருக்கான்னு பார்க்கணும் இல்லாட்டி காம்பு வீக்கமாக இருக்கான்னு பார்க்கணும் அதனால் தான் அது ஆமாம் அதனால் தான் அது பால் கொடுக்காம இருக்கும் காம்பு புண்ணாக இருந்தாலும் இப்போ புண்ணாக இருந்தாலும் பால் கொடுக்காது வீக்கமாக இருந்தாலும் பால் கொடுக்காதுங்க அது பால் ஆமாம் ஆமாம் ஆ ஆ ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க சரி சரி சரி ஆ சரிங்க சரி சரி சரி